ஆ இங்கெலாம் நல்லா தான் இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ தஞ்சாவூர் வர வேண்டியது தானே ஊருக்கு வர வேண்டியது தானே ஆ எல்லாம் நல்லாயிருக்கோம் கடை ஓடிக்கிட்டிருக்கு ஊருக்கு வர வேண்டியது தானே இங்கே வந்து ஆ தஞ்சாவூர் பெரிய கோயில் பூங்காக்கெலாம் அழைச்சினு போகிறேன் ஆமாம் எங்கே சாப் வேறு கும்பகோணம் கோயில் இருக்குது ஸ்ரீரங்கம் இருக்குது கல்லணை இருக்குது எல்லா கோயிலும் நம்ப சுற்றி நம்ப ஊரை சுற்றி கோயில் தானே வர வேண்டியது தானே வந்து இங்கே மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக போக வேண்டியது தானே ஆ எப்போ வர்றீங்க ஆ கண்டிப்பாக வாங்க இங்கே எல்லாமே கிடைக்குமுல்ல காய்கறியெல்லாம் ஆ காட்டுறேன் ஆ ஸ்ரீரங்கம் போகலாம் ஸ்ரீரங்கம் போகலாம் வயலூர் போகலாம் முருகன் இருக்கார் வேறு எங்கே அழைச்சு போகணும் ஆ கல்லணை கூப்பிட்டுப் போகிறேன் சாப்பாடு நல்ல சாப்பாடு எந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டுப் போகணுமோ அழைச்சிட்டுப் போகிறேன் இங்கேயே மீன் மீன் கொழம்பு சாப்பாடு நம்ம வீட்டிலயே கிடைக்கும் ஆ எப்போ வர்றீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கல்லணை போவோம் ஸ்ரீரங்கம் போவோம் அப்படியே சமயபுரம் மகமாயி கோயிலுக்குப் போவோம் மகமாயி கோயிலுக்குப் போவோம் சுற்றி வர சாமி கோயில் ஆ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கித் தர்றேன் ஆ பேமஸ்ஸு நம்ம ஊரில் தஞ்சாவூரில் ஆமாம் வாங்க கண்டிப்பாக துணிமணியெலாம் எடுத்துகிட்டு போகலாம் சீப்பாக கிடைக்கும் அல்வா வாங்கித் தர்றேன் இது இது திருவையாறு அல்வா வாங்கித் தர்றேன் இங்கே ஃபேமஸ் தான் நம்ம ஊர் அல்வா ஆ வாங்க ஆ மாதாவுக்கு கூட்டிப் போகிறேன் வாங்க மாதா கோயில் இருக்குது பக்கத்தில் பக்கம் தான் நம்ம ஊருக்கும் அதுக்கும் ஒரு கிலோ மீட்ரு தானே ஆ வேளாங்கண்ணி வேணால் போய்விட்டு வருவோம் ஆ பெரிய கோயில் தானே முக்கியம் தஞ்சாவூர்லையே ஆ வைத்தீஸ்வரன் கோயிலுக்குப் போய்விட்டு வருவோம் ஆ கூட்டிப் போகிறேன் வாங்க கண்டிப்பாக வாங்க

சரி ஓகே கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வாங்க சரி ஓகே